மீஷோவில ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம்னு பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிவிட்டேன் முன்னூற்றி முப்பது ரூவான்னு சொன்னாங்க ஒரு ரேக்கு பொருள் ஜாமாலாம் வச்சுக்கலாம் அத தான் வாங்கினேன் வாங்கினதும் எனக்கு மனசில் திருப்தியே சுத்தமாக கிடையாது ஏன்னா அதில் வெறும் பிளாஸ்டிக்காக வச்சுருக்காங்க தூக்குனா அவ்வளோ ஒரு வெயிட்டே சுத்தமாக கிடையாது ஒரு சின்ன சின்ன டப்பாவாக வச்சுருக்காங்க அந்த டப்பாவில என்ன போட்டு வைக்க முடியும் ஒரு கடுகு கொட்டி வைக்க முடியுமா வெந்தயம் கொட்டி வைக்க முடியுமா ஒரு கடலை பருப்பு தான் போட்டு வைக்க முடியுதா சின்ன டப்பாவாக இருக்கு ஒரு பெரிய டப்பாவாக இருந்தாலும் அதில் எதாவது போட்டாவது நம்ப வச்சுக்கலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்கு ஒரு முன்னூற்றி முப்பது ரூபா கொடுக்குறோம் அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை கொடுத்தாவது நல்லாருக்கும் செல்லில் பார்க்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஆனால் வாங்கிப் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கு அதை ஏ வாங்கினேன்னு வேறு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் சத்தம் போட்டாரு அது வேறு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த ரேக்கை வாங்கி எதா சரி வைக்கலாமா பொருள்னு பார்க்கறதுக்குள்ள ஏ பசங்க வேறு அந்த ரேக்கை போட்டு உடச்சிட்டானுவோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதில் ஒரு கடலை பருப்பு வைக்க முடியல கொஞ்சம் புளி கூட வைக்க முடியல சின்ன டப்பாவாக இருக்கு ரொம்ப பிளாஸ்டிக்காகவும் இருக்கு எனக்கு சுத்தமாக திருப்தியே